ஹலோ ரங்கா ஹோட்டலுங்களா நேற்று சாப்பாடு நாங்கள் ஆட்ரு பண்ணியிருந்தேங்க மட்டன் பிரியாணி நாலு சாப்பாடு ஆட்ரு பண்ணியிருந்தேங்க அதுக்கு எங்களால் வரமுடியல மதியம் லன்சுக்குதான் ஆட்ரு பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் காலையில் பார்த்தாக்க இங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எங்களால் வாங்குகிறதுக்கும் வர முடியல நீங்களும் ஃபோன் பண்ணலை என் நானும் மறந்துவிட்டேங்க அதனால் எனக்கு கொஞ்சம் காசு நீங்கள் அந்த நாலுக்கு பிரியாணிக்கு தேவையான காசு நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க நீங்க என்னால் வாங்க வர முடியலைங்க நான் கோவிலுக்கு போய்ட்டுருந்தேன் உங்களுக்கு கால் பண்ணி பேச முடியல சொல்ல முடியல அதனால் சாரிங்க எனக்கு காசு திருப்பி கொடுத்துருங்க தயவுசெய்து